விஞ்ஞானி ஆனாலே அது ஃபர்ஸ்ட்டு கணிதமேதை ராமானுஜம் தான் சொல்லுறாங்க அவங்களோட பேர் வந்து முன் முழுப்பேர் வந்து சீனிவாச ராமனுஜம் ன் சொல்லுவாங்க இவங்க வந்து டிசம்பர் டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்து எட்நூற்றி எண்பத்து ஏழாம் ஆண்டு வந்து ஏப்ரல் இருபத்தாறு அன்னக்கு பிறந்தாங்க இவங்க வந்து ஈரோடு மாவட்டத்தில் வந்து ஒரு கோட்டையில் இருக்கும் அங்கே பிறந்து இருக்காங்க இவங்க இவங்க வந்து கணித இவங்க கணிதம் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுனால இவங்க கணித அறிஞர் என்று அவர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அவ அவங்க வந்து முப்பத்தி மூணு வயசுல அவர் இறந்துட்டாரு அது வந்து ரொம்ப இது அவர் இறந்துட்டாரு முப்பத்தி மூணு வயசுல அவர் இறந்துட்டாங்க ஆனால் அவங்க சின்ன வயசுலையே உதவி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்ருக்கார் அப்போ ஆனால் அவருக்கு ரொம்ப பிடிச்சலதுதான் அது கணிதம் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவர் ஆ இவர் வந்து கும்பகோணத்தில் வந்து அந்த டவுன் இஸ்ஸ்கூலில் படிச்சிருக்கார் இவர் வந்து ரா இவர் வந்து ரா அதுமாரி ராமானுஜம் பேரால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுவத்தி ஏழுலேந்து கணித ஆ கணித ஆய்வு ஆய்வாகுதல் வந்து தொடங்கி இருக்காங்க அதுக்கப்புறம் சொன்னால் இவர் சிறுவயசுலையே உதவி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கார் யாரோடையும் இவர் அவ்வளோவா அட்டாச் இருக்க மாட்டார் இவரா எல்லாத்தையும் அவராலே அவரே பண்ணுவார் எல்லாத்தையும் இது வந்து சென்னையில் சென்னை சைட் உள்ள அந்த ஈரோடில் பிறந்துருக்காருன்னு சொன்னேன்னா அவர் வந்து இறந்தது வந்து முப்பத்தி மூணு வயசுல இறந்துட்டாரு அப்போ இருபத்தாறு ஏப்ரல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுல அவர் இறந்துட்டாரு அப்பையே இவருக்கு வேறு பேர் சொல்லுவாங்க அய்யன் சீனிவாச ராமானுஜம் ஐயங்காருன்னு கூடே அவரு பேராக இயற்பெயராக சொல்லுவாங்க இவர் வந்து என்ன ஆகுதுன்னா குடியுரிமைன்னா என்ன இந்தியராக இருப்பார் அப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து கணிதம் தான் முக்கியமாக பிடிச்ச சப்ஜெக்ட் கணிதம் தான் இது வந்து அர கல்வி வந்து அரசு கலைக் எல்லாமே அரசில்தான் படிச்சிருக்கார் இவர் இளமைகலம் இளங்கலைப்பட்டம் வந்து படிச்சி முடிச்சிருக்கார் அதுக்கப்புறம் வந்து அரசு ஆ ஆய்வாளராக பிரிச்சு படிச்சிருக்கார் இவர் வந்து பிறப்பை பற்றி நம்ப எதாவது சொல்லணுன்னா அது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து கும்பகோணம் சைடில் வந்து கோமலத்தில் கோ ஆயிரத்து எட்நூற்றி எண்பத்து ஏழாம் ஆண்டு அவர் டிசம்பர் இருபத்தி ரெண்டில் பிறந்திருக்காருன்னு சொன்னேன்னா அவர் பெற்றோர் வந்து மூன்று குழந்தைங்கள் இருக்காம் அவருக்கு பே கொ ஒரே ஆண்டுல அவர் வந்து அந்த ஒரே ஆண்டுல இறந்துட்டாரு பிறந்த மூணு பெற்ற குழந்தைகளும் பேச்சுத்திறன் வந்து இல்லாமலே இருந்தாங்க அந்த மூணு பெற்று குழந்த பிறந்தாங்களை அவங்கெல்லாம் பேச்சுத் திறமையே இல்லாமல் இருந்துவிட்டாங்க அவர் தந்தைக்கும் தாய் தாய் வழியில யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க தாய்வழியில இருக்குறவங்களை தான் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்து இருக்காங்க இவர் வந்து ரொம்ப எளிய குடும்பத்தில் பிறந்துருக்கார் எளிய குடும்பத்தில் பிறந்திருக்குறப்போ அவர் எல்லாத்துலையுமே அவர் ஆயிரத்து எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு எல்லா ஆண்டு மாவட்டத்தில் நடந்த எல்லா தொடக்கக்கல்வியில் கூட அவர் ஃபர்ஸ்ட்டா வந்துருக்கார் அதுமாரி ஆயிரத்து எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வந்து ஆயிரம் வகுப்பில் வந்து உயர்நிலைப் பள்ளிக்காக அவர் சேர்க்கப்பட்ருக்காங்க அவருக் அவரை இவரை வந்து அதேமாரி தொடக்கக்கல்விகளில் அவர் பயின்றபோது அவருக்கு வந்து மற்றவங்களால எந்த ஹெல்ப்பும் பண்ண மு மாட்டுறாங்க இவராகதான் எல்லா விஷயத்தையும் அவராவே எல்லாமே பண்ணிருக்கார் அவரோட தாய்க்கும் தந்தைக்கும் எந்த பிரச்சனையும் கொண்டுட்டு வரக்கூடாது எல்லா நாம்ப அம்மா அப்பாவுக்கு பண்ணணும் அதேமாரி இதில் இருக்கார் இவர் எளிய குடும்பத்தில்தான் பிறந்து எளிய குடும்பத்துலதான் வளர்ந்துருக்காரு இவர் கல்வியைப் பார்த்தா அவர் அவங்களோட தான் அம்மா வழியில வந்து தாத்தா வத் தாத்தா தான் அவங்களை பார்த்துக்கிட்டாங்க எல்லா விஷயத்துலையுமே அவங்க தாத்தா தான் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க இவருக்கு வந்து தெலுங்கு வழி கல்வி தெலுங்கு வழியிலகூடையே அவருக்கு வந்து எல்லாம் படிக்கத் தெரியும் இவர் வந்து மாவட்டத்துல முதலிடம் வந்து படிச்சிருக்கார் தொடக்கக்கல்வி படிக்கும்போதே அவரு மாவட்டத்தில் முதலிடமாக படிச்சிருக்கார் அப்போ வந்து அந்த கும்பகோணத்தில் உயர்நிலை ப உயர்நிலை பள்ளி படிக்கிறதுக்காக ஆறாயிரம் வகுப்பில் வந்து இவரை சேர்க்கப்பட்ருக்காங்க அது வந்து அப்போ என்ன படிச்சேன்னா அப்போ ஸ்கூ அப்போ அதை என்ன பேருன்னு சொல்லுவாங்கன்னா சுரங்க பானித் தெருவில் வந்து அவர் வீடு இருந்து இருக்கு அப்போ இவருக்கு வேறு பேர் வந்து சிவ சீனிவாச ராமானுஜம் ஐயங்காருன்னு சொ ஐயங்கார் இவருடைய வேறு பெயர் வந்து அவர் ஆனால் சின்ன வயசுல முப்பத்தி மூணு வயசுல அவர் இறந்துட்டாரு இவர் வந்து மூவாயிரத்துக்கு மேலே கணிதத் தோற்றங்களை வந்து படைச்சிருக்காரு எண் எண் கோட்டு கோட்டு என்ன எண் கோட்டுப்பாடுகள் எண் கோட்டுப்பாடுகள் செறிவு எண்ணு இதுலலாம் உள்ள அடிப்படை கற்றுக்குடுத்துருக்காரு இவர் இயற்பியல் துறைபியலில் வந்து பொருளியில் துறை துறைகளிலும் உயர் மட்டங்களுக்கு அனுபவிச்சிருக்கார் அவர் சீனிவாச ராமானுஜம்ங்கிறது ஒரு கணித மேதை அவ்வளோ தான்